ஹலோ ஆ ஓகே இது நர்சரிங்களா நான் வந்து ஒரு மூணு ஏக்கரு நிலம் வைச்சிருக்கேங்க அதில் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் தென்னம்பிள்ளை வைச்சிருக்கேன் கொஞ்சம் அது மரமும் ஆகிடுச்சி இப்போ புதுசாக கொஞ்சம் இடமும் வாங்கியிருக்கேன் தோட்டம் வாங்கியிருக்கேன் அந்த தோட்டத்தில் வந்து கொஞ்சம் தென்னங்கன்றுலாம் வைக்கணும் அது வந்து எனக்கு ஒரு நூறு தென்னங்கன்றுக்கு பக்கமாக தேவைப்படும் தென்னங்கள் எல்லாம் நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ வந்து எனக்கு கொஞ்சம் அந்த நிலத்தையும் பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லாயிருக்கா அங்கே தென்னம்பிள்ளை வைச்சா நல்லா வருமா என்னன்னு பாருங்கள் ஆ அது ஒரு ஐம்பது தென்னம்பிள்ளை இருக்குதுங்க அந்த காய் காய்க்கிற ஸ்டேஜ்ஜில் தான் இருக்குதுங்க அதுவும் புது மரம் தான் ஆ அது ஆ அப்புறம் ஓ சரி சரிங்க ஆ ஒரு நூறு தென்னம்பிள்ளை வைக்கிற மாதிரி இருக்கும்ங்க ஆ ஒரு தென்னம்பிள்ளை எவ்வளோ வரும்ங்க ஒன்றுங்களா சரி சரி சரி சரி சரிங்க சரி இப்போ வந்து எனக்கு வந்து இதை பற்றி சரி ஓகே இன்னொன்னு என்னென்னா எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது தென்னைமரம் எப்படி வளர்க்கணும் எப்படி உரம் போடணும்லாம் தெரியாது சப்போஸ் நீங்கள் வந்து வெச்சி கொடுத்துட்டு எனக்கு மெயின்ட்டனன்ஸும் வந்து பாத்துக்கலாங்களா நீங்கள் சரிங்க சரிங்க சரிங்க பண்ணிக்கலாம்ங்களா சரிங்க சரிங்க இப்போ நான் தென்னம்பிள்ளைலாம் வேணும்னா நான் எப்படி எடுக்கலாம்ங்க உங்கள் கடைலேருந்து எப்படி எடுத்துக்கணும் இருக்குதுங்களா வண்டி சரி அதுக்கு தனியாக வண்டி வாடகைங்களா ஓ வண்டிக்கும் கொடுக்கணும் ஏத்தும் கூலியும் கொடுக்கணும் இறக்கறதுக்கும் கூலி கொடுக்கணும் ஆமாம் சரி சரிங்க சரிங்க சரி சரிங்க நான் வரலாங்களா நான் நர்சரிக்கு வந்து பாக்கலாம்ங்களா சரி சரிங்க சரிங்க ம்

சரிங்க சரி அப்போ நான் வர்றேன்ங்க நீங்களும் நான் வர்றேன்ங்க நான் வந்து பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம்ங்க ம் ஆமாம் ஏன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா தான் அந்த மண்ணுக்கு என்ன வைக்கலாங்கறது உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாம்ங்க சரி ஓகேங்க தேங்க்யூங்க ஆ சரிங்க தேங்க்யூ